திருமணத்தட்ட எடுத்தீங்கன்னால் கல்யாணம் செய்கிறாங்க முதல்ல மாப்பிள்ளை பொண்ணு இரண்டு பேரும் மாதிரி மாதிரி வீடு பார்க்க போவாங்க வீடு பார்த்துட்டு போகும்போது பொண்ணுக்கு மாப்பிள்ளைய புடிச்சிருக்கா மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு விசாரிப்பாங்க அதுக்கு பிறகு ஒரு நாள் வைப்பாங்க அந்த டேட்டில் ஒரு நிச்சியதார்த்தம் செய்வாங்கள் நிச்சியதார்த்தம் செஞ்சு அன்றைக்கி கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள் கல்யாண தேதியை முடிவு பண்ணி கல்யாணத்தை முடிப்பாங்கள் கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க அந்த ரிசப்ஷன்ற மாதிரி மறுமூச்சி வச்சு அதை முடிச்சுட்டுருவாங்க அதுதான் கல்யாணம் திருமணன்றது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மனிதன் இறக்கிறான் என்றால் அவனுக்கு வந்து பல்வேறு சடங்குகள் செய்வாங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னால் இறந்துடுறோம் அந்த மனைவிக்கு வந்து மஞ்சள் பூசி பூ பொட்டு வச்சி அந்த கணவன் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க எடுக்கும்போது மேளதாளம் அடிச்சு பாடல்களெலாம் பாடி அவங்க ஈவினிங் அதாவது சாய்ங்காலமா அடக்கம் பண்ணிட்டு நாற்பது நாள் கழிச்சி ஒரு காரியம் மாதிரி செஞ்சு அவங்களை வந்து அடக்கம் பண்ணிட்டு காரியம் செஞ்சு டேம்மு போயிட்டு தலை முழுகுவாங்க அந்த அந்த கருமத்தை எல்லாம் கழிக்கிறதுக்கு இது மாதிரிதான் இந்த இறக்கப்போகிறது இதுதான் இதனுடைய முன்னணி உண்மைகள்